ஆ ஆமாம் நாந்தான் புக் பண்ணேன் ஆ ஆமாம் ஆமாம் சார் இது திருவான்மியூர் போகிறத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஓகே ஓகே நோ ப்ராபளம் சரி ஓகே இது ஏசி எதுவும் இல்லையா இதில் ஓகே அப்படியா எவ்வளோ ஆகும் ஓகே எனக்கு கண்டிப்பாக ஏசி வேணும் கொஞ்சம் ஏசி ஆன் பண்ணி விட்டுருங்க ஆனால் ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் ஜாஸ்தி நாங்கள்லாம் கேப் என்ன ஓசியாகவா பண்ணிட்டுருக்கோம் இதுக்குதான பண்ணுறோம்ல எதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் சார்ஜ் பண்ணுறீங்க

ம் ஓகே இதில் இந்தமாதிரிலாம் பண்ணிங்கன்னா கஸ்டமர்ஸ் எப்படி உங்களோடதில் நிறையா இது பண்ணுவாங்க கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் ஏசிக்கெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸா ஓகே ம் ஓகே இது இப்போ டூ ஹார்ஸ் ட்ராவல் ஆகுமா இப்போ உங்கள் நேம் என்ன ஃபஸ்ட்டு நான் இதல்லாம் நோட் பண்ணிக்கிறேன் உங்கள் நேம் என்ன ஓகே ஓகே நீங்கள் இப்போ எவ்வளோ வருஷமாக நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுறிங்க ஓகே ஓகே நான் லொகேஷன் என்னோட சேஃப்டிக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுறேன் ம் ஓகே ஓகே உங்களுக்கு ஜிபே இருக்குதுல்ல தானே ம் கியூஆர் கோட் வைச்சிருக்கிங்களா சரி ஓகே ஓகே சரி ஓகே நான் இப்போ ட்ராப்பிங் லொகேஷன் வரையும் நான் இது பண்ணிடுறேன் உங்களுக்கு கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பே பண்ணிடுறேன் ம் ஓகே ம் நீங்கள் வந்து ஏசிக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது ஏசிக்கெல்லாம் தனியாக பே பண்ண மாட்டேன் ஏன்னா நாங்கள் இதுவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் சார்ஜஸ் குடுக்கணும் அதில் எங்களுக்கு நீங்கள் ஏசிக்கு வேறு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் போடுறிங்க ம் ஓகே ஓகே தேங்க்யூ ம்